திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சில உள்ளூர் பகுதிகளுக்கு வந்துட்டு போக்குவரத்துக்கு வசதி அப்படிங்கறது வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு கொடுத்தாலுமே வந்துட்டு அதுவே போதுமானதாக இருக்கும் பட் அதுவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுவே வந்து விடமாட்டிகிறாங்க இந்த டைமில் வந்து ஷேர் ஆட்டோ அப்படிங்கறது வந்துட்டு எங்கள் பகுதிகளில் கிடையவே கிடையாது அப்படி ஷேர் ஆட்டோ நம்ம கூப்பிடுறோம் அப்படினாலும் வந்துட்டு பொருளாதாரம் அப்படிங்கறது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னால் பண பணத் தேவைகளை வந்து அவங்க அதிகமாக சொல்கிறாங்க அந்த அதிகப் பணம் நம்ம கொடுத்து நம்ம அப்படி போகணுமா அப்படிகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது திருப்பூர் பகுதிகளில் திருப்பூர் உள்ளூர் பகுதிகளில் வந்துட்டு பஸ் வசதியும் ரொம்ப இதாக இருக்குது ரிச்ஷா ஆட்டோ இதெல்லாம் வந்துட்டு முற்றிலும் இல்லைனு சொல்ல முடியாது அங்கே அங்கே இருக்குது ஆனால் வந்துட்டு அதுக்கான பண பணம் அப்படிங்கறது வந்து ரொம்ப அதிகமான இதாக இருக்குது இதனால் வந்துட்டு மக்கள் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படறாங்க அப்படி மக்கள் தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படி அவங்களை அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான கஷ்டம் இல்லாமல் அவங்க வந்து பயண தேவைகளை முடிக்கணும் அப்படினா வந்துட்டு அவர்களுக்கு வந்து பஸ் வசதி வந்து ஏற்படுத்தி தரணும் அவர்களுக்கு பஸ் வசதி அப்படிங்கிறது ஒன்று வந்து இருந்துவிட்டாலே அவர்களோட தேவைகளை வந்து அவர்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க இப்போது வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு மக மகளிருக்கு வந்து இலவச கட்டணம் அப்படினு சொல்லி சொ சொன்னதும் போதும் பஸ் வசதி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே குறைஞ்சுருச்சு அதனால வந்துட்டு பஸ் வசதி வந்து மேம்படுத்தி கொடுத்தாலே வந்துட்டு மக்களின் தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகிவிடும்